எங்கள் வீட்டாண்ட சமீபத்தில் நடந்த பண்டிகை வந்து மாரியம்மன் பண்டிகை நடந்துது எங்கள் ஊர் திருவிழா அது ரொம்ப விமர்சையாக கொண்டாடினோங்க முதல் நாள் வந்து அம்மனுக்கு பா பால்குடம் எடுத்தேங்க ரெண்டாவது நாள் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றினாங்க அப்போ வந்து நிறைய பக்கத்து ஊர் ஜனங்களாம் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அடுத்த நாள் மாவிளக்கு இதில் நிறைய பெண்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அன்றைக்கி அம்மனுக்கு கிடா பூஜை கொடுத்து சமைச்சு வர உறவினர்ங்களுக்கெலாம் வயிறார பரிமாறி சந்தோஷமா அன்றைக்கி நாளை கொண்டாடினேங்க அன்றைக்கி இரவு வந்து எங்கள் ஊரில் ஆர்கெஸ்ட்டா நடந்தது கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி ப்ரோக்ராமெலாம் பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிணேங்க